ஆ ஹலோ யார் ஆமாம் ஆமாம் நீங்கள் அப்படியா ஆ செஞ்சிடலாம் சார் உங்களுக்கு எந்த மாதிரி இதில் வேணும் எந்த மாதிரி மரத்தில்

ஆ ஆ சார் அந்த தேக்கு மரத்தில் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் லைஃப் லைஃப் ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மிச்சபடி நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் ந நாள் நிறையா நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நீங்கள் கட்டிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்தாயிரத்துக்கு மேல் போவும் அந்த செய்யுறதுக்கு அதுக்கு ஆ நீங்கள் மொத்தமாக இல்ல நீங்கள் மொத்தமாக ஆட்ரு கொடுத்தீங்கன்னா கம்மி பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற விலையில நாங்கள் செஞ்சு தந்துடுவோம் அதை அடுத்த வாரத்துக்குள்ளையா அடுத்த வாரத்துக்குள்ளே ஒரு ஆட்ரு இருக்குது சரி நீங்கள் இவ்வளோ சொல்லுறதுனால உங்களுக்கு நாங்கள் அதை பண்ணி தந்துடறோம் அதை ஆ ஆ இல்லை சார் அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுவோம் அதெல்லாம் இது கஸ்டமரோடய இதுதான் எங்களுக்கு முக்கியம் அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்துதான் கரெக்டாக பண்ணுவோம் எல்லாம் ஆ ஓகே சார் கொஞ்சம் ம மரம் கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் நல்லாயிருக்குற மாதிரி பார்த்து கொஞ்சம் அனுப்புங்க ஆ சரி சார் அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு அந்த வீட்டுக்கு இந்த மாதிரி வேணுமா இந்த ஜன்னலு அந்த மாதிரி

ஆமாம் செய்வோம் சார் அதெல்லாம் கொஞ்சம் உட்டில் நாங்கள் நிறையா இந்த வீட்டு அலங்காரப் பொருட்களெலாம் செய்வோம் இந்த அதென்ன சாமி செலை மாதிரி அந்த பொ பொம்மைல்லாம் அந்த இதெலாம் வெச்சு நிறையா செய்வோம் ஆ பண்ணி குடுத்துடலாம் சார் எங்களுக்கு கொஞ்சம் டோர் டெலிவரியும் வசதி இருக்குது உங்களால் வர முடியலைன்னா சொல்லுங்க நாங்களே டோர் டெலிவரி கூட பண்ணிவிடுவோம் அப்படியா சார் ஓகே சார் ஆ அதெல்லாம் பார்த்து பண்ணிடலாம் சார் நீங்கள் அவங்க இப்போ நீங்கள் இல்லைனா அவங்கள வேணால் என்ட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க நான் வேணால் பேசி வேணால் கட் ப இது பண்ணி பார்த்துக்கலாம் சார் ஆ ஓகே சார் ஆ